ஹலோ அக் சொல்லுங்கள் மேடம் ஹலோ சரவணா மெஸ்சா சரவணா மெஸ்சா நான் ஆர்த்தி பேசுகிறேன் விழுப்புரத்துலேந்து எனக்கு வந்து ஒயிட் ரைஸ் வித் நண்டு ப்ரை அப்புறம் பேப்பர் ரசம் வேணும் இன்னைக்கு ஒரு அஞ்சு பேருக்கு வேணும் இன்னைக்கு உங்கள் ஹோட்டலோட மெனு என்ன

எனக்கு இந்த ஒயிட் ரைஸும் நண்டு ப்ரையும் வேணும் அதான் அதா இதோட வெளில ப்ளஸ் அதோட லாலிபாப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க

அப்படிங்களா சரி மேம் சேரி அது ஒரு பார்சல் கொடுத்துருங்க ஓ ஓகே மேம் இதோட விளலாம் என்ன கொஞ்ச எனக்கு சொல்ல முடியுமா மொத்தமாக நான் கேட்டுருக்க இதற்கு மட்டும் விள மட்டும் சொல்லுங்கள் எவ்வளோனு

ஓகேங்க ஓகேங்க மேம் ஓகேங்க

ஓகே மேடம் வேறு எதனா ஆஃபர் இருக்கா மேடம்

ஓகேங்க ஓகேங்க மேம் கேஷ் ஆன் டெலிவரியாக இல்லை ஆன்லைன் பேமண்ட்டாக மேடம்

ஓகே அட்ரஸ் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணட்டுமா இல்லை சொல்லவா மேடம் ஓக் எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கிடைக்கும்ல மேடம்

ஓகே ஓகே நான் பார்த்து சொல்லுறேன் மேம் தேங்க் யூ மேம்